மே கம் மே கம்மின் மேம் மேடம் நாங்கள் இங்கே பக்கத்தில் தான் மேடம் இருக்கோம் இந்த மயிலாடுதுறையில் நாங்கள் வந்து ஏவிசி காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் இப்போ பையன் வந்து டென்த்து முடிச்சுருக்காப்ல டென்த்தில் வந்து ஃபோர் எயிட்டி ஃபோர் மார்க்ஸ்ஸு இதுக்கு முன்னாடி வந்து தஞ்சாவூரில் படிச்சாப்புல இப்போ நாங்கள் ஆஃபிஸ் இங்கே மாற்றிட்டு வந்ததுனால் இப்போ வந்து ஸ்கூல் வந்து இங்கே ஜாயின் பண்ணும் மயிலாடுதுறையில ஜாயின் பண்ணணும் ஆ ஃபஸ்ட்டு குரூப் தான் மேடம் பையாலஜி வித் மேக்ஸ் ஆமாம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ சரிங்க மேடம் அதே மாதிரி நீட்டுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணுறிங்ளா மேடம் கோர்ஸ் பண்ணுறிங்ளா மேடம்

சரி சரி சரி சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஃபீஸ்ஸு ஃபீஸ் ஸ்டக்ச்சர்லாம் கொஞ்சம் சொன்னிங்கனா நல்லாயிருக்கும் சரிங்க மேடம் சரிங்க ஆ ஆ ஆ ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் உங்க ஸ்கூலில் ட்ரான்ஸ்போர்ட் இருக்குங்களா மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஆ ஹான் அப்போ ஹாஸ்ட்டல் ஸ்டூடெண்ட்ன்னா ஃபீஸ் ஸ்டக்ச்சர் மாறும்ல சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் அட்மிஷன் ஆ இப்போ டெம்பரவரி மார்க் ஷீட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில் எடுத்தது தான் இருக்கு இன்னும் ஒரிஜினல் மார்க் ஷீட்லாம் ஸ்கூலில் கொடுக்கல சரிங்க மேடம் சரிங்க சரிங்க மேடம் சரிங்க மேடம் அட்மிஷன் போடுறப்போ இது பேரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வரனும்ங்களா மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் ஓ ஓகே ஓகே தேங்க்ஸ் மேடம்